புத்தங்களில் வந்து நான் நேரடியாக கையில் வச்சி படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு வந்து என்னான்றது இப்போ ஒர் பேஜ்ஜி படிக்கிறோன்னா கரெக்டாக அந்த லைன் படி படிச்சிகிட்டே வரும் போது கையில் எடுத்து அமைதியாக எடுத்து படிச்சால் தான் எனக்கு பதியும் வந்து ஆன்லைனில் வந்து படிக்கிறது வந்து எனக்கு வந்து அவ்ளோவோ அப்படி ஒரேடியாக வாசிச்சிட்டு போகிறது தான் ஆன்லைனில் தெரியும் ஆனால் கையில் எடுத்து படிக்கி படிக்கிறது வந்து மனசுலையும் பதியும் மைண்ட்லையும் நம்ம ஞாபகம் வச்சிக்க முடியும் ஆடியோ வீடியோவா போது எங்களுக்கு நான் வந்து கேட்டதில்லை ஏன்னா அதில் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியாது ஓரளவு தான் புரிஞ்சாலும் புரிஞ்சிக்க முடியும் கையில் எடுத்து படிக்கிறது தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குமே அதில் எதாவது மிஸ் பண்ணிணா கூட நம்ம திரும்ப அதை முதல்ல இருந்து திரும்ப படிச்சிகிட்டு வரலாம் ஆடியோ வடிவ புத்தகங்களை நாங்கள் கேட்டதில்லைங்க